எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்தில் பொதுவாகவே நாங்கள் அதிகமாக வந்து ரெட்டைவால் குருவியை அதிகமாக பார்ப்போம் அது இயல்பாக பல இடங்கள்லேயே வந்து ரொம்ப இயல்பாகவே காணப்படும் அதுமட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் முக்கியமாக எல்லா இடங்கள்லியுமே வந்து நம்ப காகங்களை பார்க்கலாம் அது வந்து சாதாரண காகங்கள் மணிக்காகங்களாக இருக்கலாம் இல்லை அண்டங்காக்கைகளாக இருக்கலாம் அதேமாதிரி கொக்கு நாரை இந்த இனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அரிதானவை கிடையாது எப்போதுமே நம்ப கண்ணில் பார்வையில் படக்கூடிய இடத்துலதான் இருக்கும் சிட்டுக்குருவி இனங்கள் சமீபகாலமாக ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ நம்பளால் பார்க்க முடிகிறதில்ல அதற்கான காரணங்கள் வந்து இந்த கைப்பேசியுடைய அலைவரிசை வரக்கூடிய அந்த டவர்கள் மூலிமா வரக்கூடிய மின்காந்த அலைகள் தான் காரணங்கிற மாதிரி ஒரு கூற்று இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைங்கிறத வந்து அறிவியல் ரீதியாக இன்னும் எந்த ஒரு ஆய்வும் சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அதுதான் முக்கியமான காரணமாகவும் இருக்க முடியும் போதாத குறைக்கு இன்னிக்கி பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை அந்த சிட்டுக்குருவிக்கு உணவு கிடைக்கறதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே நம்ப வந்து அடைச்சிட்டதுனால அந்த இனம் பல்கி பெருகாமல் அப்படியே மறைஞ்சி போயிடுது ஒருசில இடங்கள் தான் ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியுது இந்த சிட்டுக்குருவி இனம் அதேமாரி தேன்சிட்டு வகைகள் சிட்டுக்குருவியோடய அளவில் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் அவ்வளோதான் பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை மட்டுமே உறிஞ்சு குடிக்கக்கூடிய அந்த தேன்சிட்டு இனங்கள் மைனா அது எப்போதுமே பார்க்கலாம் அதுமட்டும் இல்லாமல் மயில் அந்த வயல் பகுதிகள் கம்மாய் பகுதியிலெல்லாம் இந்த மயிலை பார்க்கலாம் இந்த பறவை இனங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னா மயில் தான் ஏன்னால் மயில் வந்து எல்லா பறவைகளையும் மாதிரி வந்து நம்ப எளிதாக பார்க்க முடியாத ஒரு பறவையினம் மழை வர நேரத்தில் மயில் அந்த ஒரு தோகையை விரித்து ஆடக்கூடிய அந்த ஆட்டம் இருக்கே அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே ஆயிரம் கண் வேணும் அதோடய நளினம் அந்த ஆட்டம் மற்ற பறவை இனங்கலேருந்து அந்த மயிலை வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு தனித்துவத்துக்கான ஒரு அடையாளமாக காட்டுது அதனால் தானோ என்னவோ நம்ப நாட்டுடைய தேசிய பறவையினமாக அந்த மயில் வந்து அங்கம் வகிக்குது மயில் அதிலியும் இந்த ஆசிய மயில் அதிகளவில் காணப்படக்கூடிய இடம்னால் அது இந்தியாவுலியும் சீனத்துலியும் தான் ஆனால் சீனத்தில் மயிலை வந்து ஒரு எதிர் எதிர்ச்சொல் ஒரு எதிர்மறையான ஒரு பொருளாக தான் வந்து ஒரு உயிரினமாகதான் அவங்க வந்து சித்தரிக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நேர்மறையான எண்ணம் கொண்ட கூடிய ஒரு உயிரினம்னால் ட்ராகன் தான் ஆனால் அடிப்படையில் ட்ராகன் வந்து ஒரு எதிர்மறையான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பிராணியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புராணங்களில் இருக்குது ட்ராகன் உயிர் வாழ்ந்ததுக்கான எந்த விதமான எச்சமும் அதிகாரப்பூர்வமான அறிவியல் ரீதியாக இன்னை வரைக்கும் கிடைக்கல ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஒருநேர்மறை சின்னமாக தெரியுது எந்த விதமான தீய செயல்களையும் செய்யாமல் எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த மயிலினம் அவங்க கண்ணுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு உயிரினமாக தெரியுது இதுதான் முரண் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் மயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவையினம் அதோடய அழகுக்காக மட்டும் இல்லை அதனுடைய பண்புக்காகவும் எந்த காரணத்துலியும் யாரையும் வந்து அது அதுவாக வந்து தொந்தரவு செய்யாது அது வரும் அதோடைய அதோடைய இருப்பிடமே கன்மாய்கரை அந்த கொல்லை கொல்லை பகுதி வயல்காடு அந்தமாதிரி எடங்களில் தான் அது வரும் இந்த நெல்மணிகளை சாப்பிட்றதுக்காக தான் அது வரும் தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் மற்றபடி மயிலால் பெரிய அச்சுறுத்தல்கள் எதுவும் கிடையாது குறிப்பாக சொல்லணும்னால் எங்கேயுமே பாம்பை அண்ட விடாது இந்த பூச்சிகளால் வரக்கூடிய தொல்லைகளை ஈஸியாக அதை வந்து நிவர்த்தி பண்ணிடும் அந்த மாதிரி அச்சுறுத்தல்லாம் அது போக்கிடும் ஒரு நல்ல பறவையினம் அது